இப்போ வந்து இப்போ எங்கள் ஊரில் கிணறு இருக்குது அந்த கிணத்துல வந்து நாங்கள் தண்ணி இறைக்கிறதுனா கயிறு கட்டி வாளி வச்சு போட்டு அதை இறச்சி தான் நாங்கள் ஊற்றி வீட்டுக்கு கொண்டு போய் பண்ணுவோம் அப்படி தான் இருக்குது தண்ணி வந்து நிறைய இருக்கக்குள்ளே கரெக்டாக க கயிறு வந்து கொஞ்சமாக வச்சு நாங்கள் இறைச்சுருவோம் கீழே இன்னும் கீழே இறங்கிருச்சினாக்கா கயிறு கொஞ்சம் அதிகமாக போட்டு நானும் தண்ணியை இறைச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திடுவோம் எங்கள் வீட்டில் வந்து மோட்டரு மோட்டார் கரண்ட்டு இருக்குது அது வந்து மோட்டரு தொட்டிக்கு போடுவோம் கரண்ட்டில் தான் போடுவோம் போட்டுவிட்டு அப்புறம் தண்ணி வந்து ஃபுல்லாக ரொம்புன பிற்பாடு தொட்டி ரொம்புன பிற்பாடு நாங்கள் ஆஃப் பண்ணி வச்சுடுவோம்